ஆ ஹலோ சொல்லுங்க மேம் யார் ஆமாம் மேம் சொல்லுங்க சந்தோஷ் டெய்லர் தான் ஆ சொல்லுங்க மேம் என்ன மேம் ஆ ஆமா மேம் நான் தான் மேம் உங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் யூனிஃபார்ம் தைச்சு கொடுத்தேன் சொல்லுங்க மேம் ஆ ஓகே மேம் பக்காவாக பண்ணிரலாம் மேம் ஆ எந்த ஸ்டாண்டர்ட்டில் இருந்து மேம் ஆ ஓகே மேம் நீங்கள் எப்படி மேம் எதிர்பார்க்கறீங்க யூனிஃபார்ம்

ஓகே மேம் ஓகே மேம் ஆ அதுவும் இல்லாமல் இப்போ வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபுல் ஹேண்டட் அப்புறம் நெக்கு வரையும் போடுறது அந்த மாதிரி புது டிசைன்ஸ் வந்துருக்கு மேம் அப்புறம் மேம் கு கு ஓகே மேம் பசங்களுக்கு வந்து மேம் அந்த ப ஷேர்ட் பாக்கெட்டில் வந்து அவங்களுடைய ஸ்கூல் எம்ப்லம் இருக்கிற மாதிரி பண்ணிரலாம் மேம் கேர்ள்ஸ்க்கு வந்து அவங்க கோட்டில் இருக்கிற மாதிரி பண்ணிரலாம் மேம் ஆ இன்னும் எங்கள்கிட்ட நிறைய வெரைட்டி ட்ரஸ் இருக்குது மேம் ஆ நீங்கள் உங்கள் யூனிபார்ம் வந்து க்ளாத் பார்த்து வச்சுக்கங்க மேம் ஆ ஓகே மேம் நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் மேம் நான் வந்து நானே சொல்கிறேன் மேம் உங்களுக்கு ஃபோன் அடித்து எங்கள் டிசைன்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து நானே உங்களுக்கு காட்டுறேன் மேம் எஸ் மேம் ஆ நீங்களும் எங்கள்கிட்ட என்ட்ட தான் மேம் ரெகுலராக கொடுத்துட்டுருக்கீங்க ஆ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தர்றேன் மேம் ஆ தேங்க் யூ